மகளிர் சுயஉதவி குழுக்குலாம் நிறைய நிறைய கம்பெனிஸ் இப்போ லோன் கொடுக்க ஆரமிச்சிருச்சு இதில் லோன் கொடுக்கறதுனால அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து தான் டெவலப் ஆகறதும் இருக்கு மேக்ஸிமம் கடன்காரனாக மார்றவுங்க நிறைய பேர் இருக்காய்ங்க இப்போ காசு ஒருத்தவன்கிட்ட இப்போ ஒரு குழுவுல ஒரு இப்போ ஒரு வ ஃபர்ஸ்ட்டு குழு ஒன்று வருது அந்த குழுவுல லோன் வாங்கறாங்க அப்படின்னா அந்த லோனை வாங்கி அவங்க வீடை டெவலப் பண்ணுறாங்க அவங்க பர்ஸ்னல் க்ரோத்தை டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஓகே இவன் லோன் தர்றான் அவன் லோன் தர்றான் அவன் தொல் லோன் தர்றான்னு கிட்ட ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட லோன் வாங்குறாங்க இப்போ தான் ஆக்ஷுவலாக சிபில்லாம் கொஞ்சம் செக் பண்ண ஆரமிக்கிறாங்க போல் இருக்கு எத்தனை குழுவுல லோன் இருக்கு அப்புடினு பார்த்துக்கிட்டு இப்போ கொடுக்கறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நிறைய குழுவுல லோன் வாங்கி கட்ட முடியாமல் ஊரை உட்டு காலி பண்ணுறவுங்களும் இருக்காங்க சொல்லிவிட்டு போகறவங்களும் இருக்காங்க சொல்லாமல் போகறவங்களும் இருக்காங்க அதுக்கு பாதிக்கப்பட்டு அந்த அவங்க காசை வந்து மற்ற குழுக்காரங்கள்லாம் சேர்த்து கணக்குப் பண்ணி கட்டுவாங்க அந்த மாதிரியும் இருக்கு இல்லை அதாங்க அது வந்து அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து தாங்க இருக்கு காசை கடனை வாங்கி அது நல்ல விதமாக செலவு பண்ணா அவங்க டெவலப் ஆகறாங்க நிறைய பேர் கடன் தர்றாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு குடிச்சிவிட்டு வீட்லப் படுத்து தூங்குறவங்களும் இருக்காய்ங்க இது நம்ம ஒன்றும் அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலப் பொறுத்து தாங்க அவங்க டெவலப் ஆகறது இருக்கு ஆனால் நிறைய கம்பெனிஸ் இப்போ கடன் கொடுக்கற கம்பெனிஸும் நிறைய வந்துடுச்சு நிறைய நிறைய கம்பெனி இப்போ உள்ள வந்துடுச்சு கவர்மெண்ட் பேங்க்கு பேங்க் செக்டார்ல பேங்க்லையும் தர்றாங்க ப்ரைவேட் கம்பெனிஸும் தர்றாங்க அது அவங்களும் வாங்கி அவங்களும் நல்லபடியாக யூஸ் பண்ணா நல்லது அதாங்க